சவாலான ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய சவாலாலாம் இருந்தது இல்லை ஆனால் வந்து இந்த குலோப்ஜாம் பண்ணி இருக்கேன் இந்த குலோப்ஜாம் பண்ணும் பொழுது அந்த ஜீரா கரெக்டான கண்டன்சன்சில காய்ச்சணும் அப்புறோம் வந்து அந்த ஜீரா வந்து கரெக்டாக இல்லைனா உள்ளாரா இறங்காது அதிகமாக போய்விட கூடாது சோ அதெலாம் வந்து சொல்லுவாங்க அது ஒரு கஷ்டமான ரெசிபி கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து நல்லா பழகினா தான் வந்து அது கஷ்டம் கிடையாது நல்லா பழகாமல் முதல் முறையாக ட்ரை பண்ணப்போ ரொம்ப ஈவன் எப்ப வந்து நான் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த ஸ்கூல்லலாம் வந்து ஸ்டால் போடுவாங்க பத்தாவது அந்த மாதிரிலான் ஸோ அப்ப வந்து இந்த ஒன்பதாவுது எட்டாவதோ படிச்சிகிட்டு இருந்தேன் அப்ப வந்து பத்தாவது ஒன்பதாவது எட்டாவது படிச்சிகிட்டு இருக்கிறப்ப ஸ்டால் போட்டாங்க அதில் வந்து நான் வந்து என்ன சொல்லி இருந்தேன் குலோப்ஜாம் வந்து செய்ய சொல்லி இருந்தேன் குலோப்ஜாம் செய்ய சொல்லி இருந்தப்ப வந்து பாத்தோன்னா குலோப்ஜாம் வந்து எங்க வீட்ல எங்க அம்மா தான் பண்ணாங்க அது எப்படி இந்த பேக்கரியிலல்லாம் வந்து இந்த உருண்டை எப்படி வருதுன்னு தெரில எங்க அம்மா பண்ணாங்க எல்லாமே பர்ஃபெக்ட்டாக வந்து இருந்தது நாங்கலாம் வந்து அப்போலாம் பஸ்ஸில தான் போவோமா கிராமத்தில் இருக்கறதுனால ஸோ வந்து இந்த பார்க்குறப்ப நல்லா பர்ஃபெக்ட்டாக அந்த உருண்டைலாம் நல்லா வந்திருந்தது உப்பி வந்து இருந்தது பஸ்ஸில எடுத்துட்டு போறட்டு அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறப்போ பாத்தோம்னா ஃபுல்லா வந்து என்ன ஆயிடுச்சுனா கலந்திடுச்சு குலோப்ஜாமே எல்லாம் உடைஞ்சு போச்சு அந்த குலோப்ஜாம் உருண்டை எல்லாமே ரொம்ப மனசே என்ன சொல்லுறது ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஐயோ இதை எப்படி வந்து இது பண்ண போறோம் அப்படின்னுட்டு இல்லைன்னா ஒரு குலோப்ஜாமூன் உருண்டை வந்து அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் டேஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது அந்த உருண்டை நல்லா உடைஞ்சு போச்சு அதனால் என்ன பண்ணிட்டோம் ஒரு உருண்டை அந்த சும்மா மோந்து மோந்து ஒரு இது வந்து ஒரு கப் வந்து மூன்று ரூபாய் அப்படி வந்து விற்றோம் ஸோ அதலாம் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் ஸோ அப்போ முதல் தடவை அதுக்கப்பறோம் குலோப்ஜாமே செய்யக்கூடாது வீட்டில் அப்பல்லாம் முடிவு பண்ணிட்டு செய்யாமலே இருந்தோம் அதுக்கப்பறோம் வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷமா தான் இப்ப குலோப்ஜாம் பண்ணுறமா போன வருஷம் குலோப்ஜாம் பண்ணயில அந்த ஜீரா வந்து கணக்காக காச்சாம போயாச்சு அதுக்கப்பறோம் இந்த வருஷம் எல்லா கடவுளையும் வேண்டி கடவுளே இது நல்லா வரணும் அப்படி இப்படின்னு வேண்டி செஞ்சு அருமையாக வந்திடுச்சி குலோப்ஜாம் செம டேஸ்டாக கடையில் உள்ளாப்புல அந்த அனுபவங்கள்ல இந்த ஒரு அனுபவம் வந்து ஒரு விஷயோம் என்ன அப்படின்னா இப்போ இப்போ நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அந்த குலோப்ஜாம் செய்யுறதுக்கு நல்லா கற்றுகிட்ட தொட்ட எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கு மத்தவங்களுக்கு அந்த பக்குவமும் சொல்லுவேன் அப்போ இப்போ வந்து எனக்கு ஈசி அதாவது இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது ஒரு விஷயம்னு சொல்லணுனா எந்த ஒரு விஷயமும்மே நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி வெளியில் இருந்தே பார்த்துட்டு இருந்தோம்னா வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தவறுகள் அப்படிங்கறது வந்து அதில் நகடும் ஸோ ஒரு தடவை இப்போ ஃபர்ஸ்ட் தடவை செஞ்ச தவறை ரெண்டாவது தடவை நான் அவாய்ட் பண்னேன் ஜீரா முன்னாடி வாட்டி கா என்ன காய்ச்சலங்கிறத புரிஞ்சது ஸோ அதை வந்து இந்த வருஷோம் ஒழுங்காக பண்ணனும் அப்படின்னு முடிவு எடுத்த அதை ஒழுங்காக காய்ச்சினோம் இப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே அப்படிதான் எந்த எதிலயும் நம்ப யாரும் தப்பு செய்யாதவங்க மனுஷங்கனாலே தப்பு அப்படிங்குறதுதான் அவங்களோட நேச்சர் தான் மனுஷங்க அப்படின்னாலே ஸோ நம்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனுஷங்க வந்து தப்பு பண்றதை வந்து என்ன பண்ணனும்னா அவாய்ட் பண்ணிக்கணும் எப்பவுமே ஒரு தடவை பண்ணிக்கிட்ட தப்பே திரும்பத் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கப்போ தான் தப்பு அது தவறு நீ ஒன்றும் நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படிங்குற மாதிரி முடிவு பண்ணுவாங்க ஒரு தடவை ஒரு பண்ணிட்டோமா அது அடுத்த தடவை வந்து திருந்தணும் திருந்ததற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து எல்லாத்தோட லைஃப்லயும் எல்லாத்துகிட்ட இருந்தும் கிடைக்கும் ஸோ அது வந்து நம்ம தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஒரே தப்ப செஞ்ச தப்பே திரும்பத்திரும்ப செஞ்சுட கூடாது